எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து முக்கிய வாழ்வாதாரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம் தான் இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து விவசாயம் வந்து நிறையவே பண்ணுறாங்க முக்கியமாக வந்து கரும்பு வந்து பயிர் செய்யுறதுல வந்து மொதன்மை வகிக்கிறாங்க இந்த கரும்பு வந்து கரும்பு வந்து உற்பத்தியில் வந்து முதன்மை வகிக்கிறது மட்டும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய கரும்புகளில் வந்து எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கச்சிராபாளையம் வந்து கூட்டுறவு சக்கரை ஆலை மற்றும் வந்து மூங்கில்துறைப்பட்டு இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சக்கரை ஆலைகளில் வந்து இது பண்ணுறாங்க கொடுத்தட்றாங்க இவுங்களுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு முக்கிய தொழில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம் ரெண்டாவது வந்து மக்கள் வந்து அரசு வேலையை தான் விரும்புவாங்க தனியார் வேலையை விட வந்து அரசு வேலை தான் விரும்புவாங்க என்ன காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இப்போ வேலை பளு கம்மி சம்பளமும் கொஞ்சம் அதிகமான வந்து சம்பளம் வந்து கெடைக்குது அதனால் வந்து எல்லோருமே வந்து அரசு வேலை தான் வந்து விரும்புகிறாங்க எங்கள் மாவட்டத்தில் பொறுத்தளவு வந்து வேலையின்மை வந்து அதிகமாக தான் இருக்கு வேலையின்மை அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து படித்த இளைஞர்கள் வந்து எல்லோரும் வந்து விவசாயமும் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க விவசாயம் வந்து பண்ணுறதுல அது கொஞ்சம் நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க என்னுடைய பரிந்துரைகள் எதுவும் கிடையாது இவுங்களுடைய இதில் வந்து நகை வியாபாரம் வந்து மொபைலு ரோபோட்டிக்ஸு இது எல்லாம் வந்து வியாபாரங்கள் வந்து எல்லாம் வந்து நல்லா போய்ட்டு இருக்கு